காலநிலை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பண்ணாத்துறை தாலுக்கா எங்கள் கிராமத்தில் வந்து மா வருஷம் வருஷம் மழை பேஞ்சால் மட்டும் தான் இங்கே வந்த குடிநீர் ஆதாரம் மற்ற மற்ற பயிறு வைக்க முடியும் விவசாயத்துக்கோ குடிநீர் தண்ணிக்கோ மாட்டுக்கோ ஆட்டுக்கோ எல்லாத்துக்குமே வந்து வருஷம் வருஷம் மழை பேஞ்சால் மட்டும் தான் இப்போ எங்களுக்கு வந்து தொ கோ தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு வருஷம் குறஞ்சது ஒரு மூணு வருஷம் தான் இங்கே வந்து பருவ நிலை வடகிழக்கு பருவ மழை தென் தென் மேற்கு பருவை மழை எல்லாம் ஓரளவுக்கு கைகூடி வருது ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வறட்சி எங்க கிராமத்தில் எல்லாம் வந்து தண்ணியே குடிக்க தண்ணியே இருக்காது நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்டில் வந்து இப்போ ஆழ்துளை கிணறு போட்டு போரு போட்டு தண்ணி விட்டாங்க அப்போல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் நானே முன்ன நின்று ஒரு ஒரு போர்லையும் வந்து குடி தண்ணீர் வந்து எடுக்க எடுக்க வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து மக்களை வந்து சொல்லி புரிய வச்சு ஒரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறதுக்கு ஒரு குடம் தான் அதாவது இருபத்தஞ்சி லிட்டரு இல்லைன்னா ஒரு முப்பது லிட்டரு இது தான் ஒரு டெய்லியுமே அந்த அளவுக்கு எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே பயங்கரமான வறட்சி குடித்தண்ணியே இருக்காது பயிரும் வைக்க முடியாது எந்த ஒரு ஆதாரமும் வருமானமும் ஆதாரம் எதுவுமே இல்லை எங்கள் பக்கம் அதே மாதிரி இப்போ வடகிழக்கு பருவ மழையும் தென் மேற்கு பருவ மழை இல்லைன்னா எங்களுக்கு எந்த ஒரு வா வாழ்வாதாரமுமே கிடையாது அதே மாதிரி பக்கத்தில் வந்து பைபாஸூ பைபாஸூ வந்து இப்போ தான் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இங்கே பைபாஸூ போடுகிறாங்க இங்கே வந்து வாகனம் வந்து இருபத்தி நாலு மண் நேரமும் போகுது பக்கத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு பாதிக்குது அந்த போக்குவரத்து போகும் போது அந்த காலநிலை பயிறு வைக்கவோ மற்ற மற்ற இதோ ரொம்ப வந்து பண்ண முல்ல எங்களால் அந்த மாதிரி ஒரு பருவம் சூழ்நிலை எல்லாம் வருது அதே மாதிரி ஒரு ரொம்ப வெயில் வெயில் அடிச்சுனாக்கா வந்து குடிதண்ணி எல்லாம் வந்து கிடைக்காது காற்று காற்று வந்து ஒரு ஒரு சில நேரம் காற்று அடிச்சிச்சுன்னா நிறையா மரம் மட்டை நிறையா வந்து பாதிக்குது நிறையா வந்து விழுது அதே மாதிரி கூரை வீடெல்லாம் வந்து பிரிச்சு எடுத்து போயினே இருந்துரும் மாட்டுக்கு கொட்டகை கட்டுனா அந்த இடமும் அந்த கூரை வீடும் ஃபுல்லாவுமே பிரிச்சு எடுத்துன்னு காத்தில் அப்பால் போயிவிட்டு ரொம்ப நஷ்டம் பண்ணுது இங்கே இருக்கிற பருவ நிலையை இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதான் எங்கள் ஊரில் எல்லாம் அவ்வளோ தான் நாங்கள் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக எல்லா பருவ நிலைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒத்து உழைச்சு அதுக்கும் மா அதுக்கு மாறவும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணுவோம் ஒரு ஒரு ஒரு சில நேரத்தில் மழை வரலைன்னா வச்ச பயிர் காஞ்சி போயிடும் ஒரு ஒரு பயிறுன்னா மூணு மாதம் இல்லை நாலு மாதம் இது இடையில் வந்து தண்ணி இருந்துக்கின்னே இருக்கும் ஆரம்பத்தில் வந்து தண்ணிக்கு தான் நாங்கள் பயிறு வச்சுருந்தோம் பட்டுன்னு காஞ்சி போயிடும் பட்டுன்னு காஞ்சி போச்சுன்னா அது எங்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிவிடும் அந்த மழை அந்த குடிநீர் ஆதாரம் வந்து பூமியில் வந்து தண்ணி இருந்தால் மட்டும் தான் எங்கள் பக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து வாழ முடியும் மாடு ஆடு எல்லாத்துக்குமே வந்து அந்த குடிநீர் ஆதாரம் தான் தண்ணி தான் எங்கள் பக்கல்லாம் வந்து விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க மற்ற மற்ற எந்த ஒரு தொழில் தொழிலோ மற்ற மற்ற கம்பெனியோ ந எங்கள் பக்கத்தில் எது இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பண்ணாதுறை வட்டத்தில் எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஃபுல்லாவுமே முழுக்க முழுக்க விவசாயம் தான் இந்த தண்ணி இருந்தால் மட்டும் தான் எங்களுக்கு விவசாயமே செய்ய முடியும் அதே மாதிரி பருவ மழை வந்தாலும் ஒரு சில சேதம் எல்லாம் நிறையா அடிச்சிட்டு போயிவிடுது பயிறு வச்சால் விளையிற நேரத்தில் அறுக்க முடியலை அதே மாதிரி இப்போ பயிறு ரொம்ப சேதாரம் ஆகுது ரொம்ப நஷ்டமாக ஆகுது அந்த சூழ்நிலையில் எல்லாம் நிறையா அந்த ப எங்கள் பக்கல்லாம் நிறையா இருக்கு